எனக்கு சாங்ஸ் கேட்குறதுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் பிக்காஸ் நான் ரொம்ப சந்தோசமாக இருந்தாலும் சரி ரொம்ப சோகமாக இருந்தாலுமே சரி அதுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ்கிங்றது நான் எப்போவுமே கேட்டுட்டு இருப்பேன் அதுலையுமே எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச சிங்கர்ஸ் அப்படின்னா எஸ்பிபி சார் அண்ட் ஸ்ரேயா கோஷல் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஏன் எஸ்பிபி சார் அப்படின்னா அவரோட அந்த வாய்ஸில் எல்லா வெர்ஷனுமே நம்ம பார்க்க முடியும் சந்தோஷமாக சோகமாக இருக்கிறதுக்கு வருத்தமாக இருக்குறதுக்கு இந்தமாதிரியான எல்லாத்துக்குமே அவரோட வாய்ஸில் சாங்குங்கிறது இருக்கும் ஸோ அந்த ஒரு ரீசன்காகவே பிளஸ் அவரோட வாய்ஸ்காகவே அவரோட சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதே போல் ஸ்ரேயா கோஷல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு சாங்ஸ்மே அவங்க மல்டி லாங்க்வேஜில் பாடி இருக்காங்க பட் தமிழில் அவங்க பாடி இருக்கிற அந்த ஒவ்வொரு சாங்ஸ்மே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா சாங்ஸ்ம் ஒரு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிருக்கும் அது வந்து அந்த சாங்ஸ் கேட்கும் போதே நம்ப ரொம்ப ஃபீல் பண்ண முடியும் அந்த சாங் கேட்கும்போது ஸோ அதனாலையுமே ஸ்ரேயா கோஷல்ளுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் நான் எப்போவுமே கேட்குற சாங்ஸ் அப்படினு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட சாங்ஸ் மட்டும்தான் நான் எப்போவுமே ரொம்ப விரும்பி கேட்பன்